விவசாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் வந்து ஃபுல்லாகவே வானிலை சார்ந்தது தான் சொல்லணும் ஏன்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பருவநிலை காலநிலை இதை பொறுத்து விவசாயினுடைய பயிரிடுதல் இந்த பயிர் தான் பயிரிடணும் அப்படிங்றது வந்து இருக்குது உதாரணமாக பார்த்தீங்கன்னா வறட்சி வறட்சி காலகட்டம் அந்த பருவநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர்கள் தான் பயிரிடணும் அப்படி அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல மழை டைம் நல்லா அதிகமான நீர் வளம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக நீர் தேவைப்படுகிற பயிர் வகைகள் ஏதாவது உதாரணமாக பார்த்தீங்கன்னா நெல் வகைகள் இந்த மாதிரி தான் பயிரிடணும் அப்படிங்றது இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் என்றது முற்றிலுமே வானிலை சார்ந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் பருவநிலை மாற்றம் புயல் இந்த மாதிரி காரணங்களால் பயிர் அழியுது அப்படின்னால் இதுக்கு நிறைய மாற்று வழிகளும் இருக்குது அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பயிர் காப்பீடு அதுக்கு ஒத்து வர்லைனா பயிர் வந்து சேதம் ஆகிடுச்சி அழிஞ்சிடுச்சு அப்படின்னும் போது நமக்கு வந்து கவர்மெண்ட் கொடுக்க கூடிய சில நிவாரண நிதிகள் இந்த மாதிரி நிறையவும் இருக்குது இதெல்லாம் நமக்கு வந்து இந்த பாதுகாக்கிற வழிமுறை மாற்று வழிமுறைகளாக கருதிக்கலாம்